இப்போ வந்துங்க நான் பாடலெலாம் ரொம்ப கேட்பேங்க டிவிலேயும் கேட்பேன் இந்த ஃபோனில் ரேடியோ டேப்பு இந்த மாதிரி எல்லாம் கேட்பேங்க அது வந்து எப்படின்னாங்க ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது கொஞ்சம் சோகமான பாட்டெல்லாம் பாடினா அழுதுடுவேன் அது அப்பா வந்து இத்தனை நாள் கூடவே இருந்தார் இப்போ ரீசென்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவர் நினைப்பா வந்து ஏதாச்சும் அப்பா பாட்டு செண்டிமெண்ட் பாட்டெல்லாம் வந்தால் ரொம்பவுமே அழுதுடுவேன் எங்கள் பாப்பா வீட்டுக்காரரெலாம் கேட்பாரு எதுக்கு இந்த பாட்டு இப்படியெல்லாம் போட்டு அழுகிற ரொம்பவுமே எமோஷ்ஷானலாகாத அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க